இப்போ எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறாங்கன்னால் டைமுக்கு தரணுன்னால் சேமியா எடுப்போம் அதுக்கு காய்கறி வெட்டிக்குவோம் அதாவது பீன்ஸு கேரட்டு எல்லா வெட்டிக்குவோம் சேமியா எடுத்துக்குவோம் தண்ணி கொதிக்க வைப்போம் அதில் காய் வேக வச்சி வச்சிக்குவ ஏற்கனவே வேக வச்சி அதை போட்டு அத கிளரி பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு சேமியா கொதித்த பிறகு போட்டோன்னால் அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடு அது கொடுத்தனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டுக்கே சாதம் கிளரி வச்சிக்குவோம் புளி ஊற்றி சாதத்தை கிளரி வச்சிக்குவோம் பொழுது விடிஞ்சு ஏந்திருச்சி மிளகா கிள்ளி போட்டு அதுக்கொரு பூண்டு நசிக்கி போட்டு அது ஒரு ஒரு அஞ்சே நிமிடம் நைட்டுக்கே அத முடித்து வெசசுட்டு எழுந்து அஞ்சே நிமிஷத்தில் அதை கிளரி கொடுத்துருவோம் அதுவும் ஈசி தான் எங்களுக்கு அதுக்கும் பற்றலனா சரி சேமியாவும் பற்றல சாதமும் பற்றலனா நாங்கள் இது உப்புமா இருக்கில்லையா ரவை ரவை எடுப்போம் ஏற்கனவே வறுத்து தான் வச்சிருப்போம் நான் ரவையை ஒரு டப்பில் கொட்டி அதை எடுப்போம் தண்ணி கொதிக்க வைப்போம் வெங்காயமோ எதையோ போட்டு எல்லாம் போட்டு அப்டி அதுவும் ஒரு பத்து நிமிடம் தான் அது பத்து நிமிடம் தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் இறக்கி வச்சிருவோம் சேமியாவையும் அதே மாதிரி அந்த அந்த டையதுக்கு அவங்க போகிற டையத்துக்குள்ளே பத்து நிமிஷத்தில் சாப்பாடு செஞ்சு முடித்துடுவோம் சாதம் வடிக்கணுன்னால் அரை மணிநேரம் ஆகும் குழம்பு வைக்கணுன்னா அதுக்கும் அரை மணிநேரம் எடுத்தால் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சமையல் பண்ணுவோம் அதைவிட ஈஸியாக இதை பண்ணி காலையில் கொடுத்தனுப்ச்சிருவோம் பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்காட்டி